எஸ் சார் நான் வந்து என்னோடய ரீசென்ட்டாக என்னோடய ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் வந்து நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து இல்லை ஃபேமிலியாக சேர்ந்து கடைக்கு போனோம் சத்தியாவுக்கு போனோம் ஓம்சக்தி அந்த வசந்த் அண்ட் கோ டார்லிங் இன்னும் நிறைய கடைக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் நான் எங் எங்கள் அண்ணா அவங்கெல்லாம் அப்போது வந்து சத்யாவில் வந்து ஒரு ஃபோன் பார்த்தேன் அங்கே வந்து நல்ல சர்வீஸ் அவங்க சத்யாவில் அங்கே வந்து நிறைய ஃபோன் காண்மிச்சாங்க அவங்க வந்து விவோ ஓப்போ ரெட்மீ சாம்சங் ஐஃபோன் ஐஃபோன் கூட காண்மிச்சாங்க ஆனால் ஐஃபோனெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வராது அதனால வந்து நான் வந்து ச சாம்சங் எம் லெவனே வாங்கிவிட்டேன் அது வந்து டுவென்ட்டி ஒன் தெளசண்ட்னு நினைக்கிறேன் எனக்கு ரேட் அவ்வளோவா தெரியாது அந்த ஃபோன் வாங்கிட்டு எல்லாம் பில்ஸெல்லாம் முடித்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் ஃபோன் யூஸ் பண்ணேன் சூப்பராக இருக்குது ஃபோனு அதோடய கேமரா செம்ம க்ளீயராக இருக்குது ஸ்லோ மோஷன் இருக்குது பேனோ இருக்குது ஆல் ப்யூட்டி ஆப்ஷன் இருக்குது அப்புறம் நிறைய எஃபெக்ட்ஸெல்லாம் இருக்குது அந்த ஃபோனில் அதுவும் இல்லாமல் நான் நிறையா கேம்ஸ் ஏற்றிக்கிலாம் அதில் நெ ஸ்க்ரீன் நல்லா ஒன்றுமே ஆகலை ஸ்க்ரீனு நிறைய ஒரு டென் கேம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுவும் இல்லாமல் நான் மூவீஸும் டவுன்லோட் பண்ணேன் ஃபாஸ்ட்டாக மூவீஸ் வந்து ஒரு சில ஃபோன்ஸுலலாம் ஃபாஸ்ட்டாக ஃபோன் ஸ்டோரேஜ் ஆயிடும் ஆனால் இந்த ஃபோனில் வந்து நல்லா இருந்துச்சு டென்னு ஃபோர்ட்டீன் அந்த மாதிரி டென்கிட்ட அந்த மாதிரி மூவீஸெல்லாம் டவுன்லோட் பண்ணேன் அப்போ கூட ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் காண்மிக்கில நல்லா பேட்ரி நல்ல லைஃப் வந்துச்சு கேமராவும் நல்லாயிருக்கு ஃபோனில் அதுவும் இல்லாமல் வாய்ஸ் ஃபெசிலிட்டியும் நல்லாயிருக்கு ஃபோனில் வந்து ஹெட்ஃபோனு சார்ஜரு அதலாம் ஃப்ரீயாக வந்துச்சு அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ இந்த ஃபோன் வாங்குனதுனால் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேன்